மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்டில் ஓடுறது ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னால் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு அந்த க்ரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் தண்ணி நிற்கும் தண்ணி நிற்கறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடும் போது கவனிக்கலைன்னா அந்த தண்ணியில் காலை வெச்சு வழுக்கி விழுந்துருவோம் அதனால் என்ன பண்ணணுன்னா ஷூவை நல்லா கட்டிக்கின்னு இறுக்கி கட்டிக்கிட்டு தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி ஓடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓடும் போது வழுக்கும் வழுக்குற மாதிரி இருக்கற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நிதானிச்சு போனோம்னால் அதில் சுற்றி வந்துடலாம் அந் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்காது க்ரௌண்டில் சப்போஸ் வழுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ பண்ணி ஓடினோம்னா நமக்கு ரொம்ப நல்லது மழை காலத்தில் வந்து அந்த க்ரௌண்டில் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் மற்றபடி க்ரௌண்ட் நல்லா தான் இருக்கும் மழை காலத்தில் ஓடுறது தான் ரொம்ப சிரமமா இருக்கும் கவனமாக ஓடினா மழை காலத்துலையும் ஓடிடலாம் கொஞ்சம் கவனம் தேவை அவ்வளோ தாம்மா